சொல்லுங்கள் மேம் நாங்கள் அந்த ஹோண்டா ஷோரூம்லேருந்து பேசுகிறோம் ஆ ஓகேங்க மேம் அப்படிங்களா பார்த்துக்கலாங்க மேம் உங்களுக்கு எந்த மாடல் வேணும் மேம் ரீசண்ட்டாக வந்து பல்சர்லில் நியூ மாடல் வந்துருக்கு அப்புறம் ஹீரோ ஹோண்டாலையும் நியூ மாடல் இப்போ வந்துருக்கு கொஞ்சம் அப்புறம் வந்து ஆர்என் ஃபை வந்துருக்கு டியூக் இருக்குது ஆ ஒன் லேக்லாம் தாண்டாது மேம் ஒரு எயிட்டி தௌசண்ட் எயிட்டி அவ்வளோதாங்க மேம் வரும் எயிட்டி தௌசண்ட் தான் வருங்க மேம் கரெக்டா ஆ ஆஃபர்லாம் இருக்குதுங்க மேம் இப்போ ரீசண்ட்டாக நம்மளுக்கு ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வருது இல்லே அதனால் நம்மளுக்கு ஆஃபர் இருக்குதுங்க மேம்

ஆ டிஸ்கவுண்ட் இருக்குதுங்க மேம் நீங்கள் நேரில் வாங்க நம்ம இதை பற்றி நம்ம டீட்டைலாக பார்க்கலாம் இன்னும் நிறையா இது இருக்குது ஆஃபர்ஸு நிறைய டிஸ்கவுண்ட் எல்லாம் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் நேரில் வாங்க நம்ம நேரில் பேசிக்கிலாம் இதை பற்றி டியூக்கோடய பெனிஃபிட்டுங்களாங்க மேம் மேம் மைலேஜ் எல்லாம் நல்லா கிடைக்கும் நமக்கு பிரச்சினை இல்லை எதை பற்றியும் வண்டி வந்து ஸ்மூத்தாக தான் போகும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் உட்கார்றதுக்கு நல்ல கம்ஃபர்ட்டபுளாக இருக்கும் ஸோ ஒரு லாங் டிரைவ் போகிறதுக்குலாம் கொஞ்சம் பிரச்சின இல்லை வயதானவங்க போகிறதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டபுளாக தான் இருக்கும் பட் என்ன கொஞ்சம் சீட் கொஞ்சம் மேலே ஹைட்டாக இருக்கும் அது தான் கொஞ்சம் ஒரு பிரச்சின மற்ற படி எதுவும் இல்லை ஆ பல்சர்லில் நியூ மாடல் வந்துருக்கு அது எல்லாமே இருக்குது அதில் வந்து கலர்ஸ் இருக்குது பிளாக் இருக்குது ரெட் கலரில் ஒன்று இருக்குது அப்புறம் வந்து பிளாக் அண்ட் ப்ளூ சேர்ந்த மாதிரி ஒரு கலர் இருக்குதுங்க மேம் ஆ ஹோண்டாலே இல்லைங்க மேம் அது பழைய மாடல்லே வந்து கொஞ்சம் இப்போ புதுசாக அட்வான்ஸ்டா இருக்க மாதிரி கொண்டு வந்துருக்காங்க அவ்வளோ தான் வேறு எதுவும் இல்லை ம் மேம் நீங்கள் எனி டைம் எப்போ வேணால் வரலாம் ஏ ஆ இஎம்ஐயில் போட்டுக்குலாங்க மேம் அதெல்லாம் எந்த பிரச்சினையும் இல்லை நீங்கள் இஎம்ஐயில் எடுத்தாலும் ஓகே இல்லை லோன் போட்டு அந்த மாதிரி என்ன பண்ணாலும் ஓகேங்க மேம் எல்லாமே நாங்கள் பார்த்துப்போம் அது எந்த பிரச்சினையும் இல்லை ஆ நீங்கள் எனி டைம் இந்த நம்பருக்கே கால் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் எதாக இருந்தாலும் சொல்கிறேன் உங்களுக்கு மேம் உங்கள் அட்ரஸ் சொல்கிறிங்களா ஆ சொல்லுங்கள் ஃபை பை டுவெண்ட்டி ஃபை சத்தியமங்கலம் சிக்ஸ்டி எய்ட் ஃபை நாட் ஜீரோ ஓகேங்க மேம் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இதானுங்களா ஆ ஓகேங்க மேம் நான் டீட்டைல்ஸ் எல்லாம் ஒரு டைம் உங்களுக்கு அனுப்புகிறேன் இன்னும் என்னென்ன ஆஃபர் போட்டுருக்காங்க இன்னும் புதுசாக என்னென்ன இருக்குது நான் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் ஆ அப்புறம் வந்து நீங்கள் பைக்கு வாங்குனீங்கள் அப்படிங்கனா சர்வீஸ்லேருந்து எல்லாமே இங்கே ஃப்ரீயாக பண்ணிக்கிலாங்க மேம் ஆ உங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட் இருக்குது ஆ ஓகேங்க மேம் வேறு ஏதாவது உங்களுக்கு தேவையா ஆ ஓகேங்க மேம் தேங்க் யூ ஆ ஓகே